அது எங்கள் சைடு ஏரியாவில் வந்து இந்த மற்ற பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிலாம் எதுவும் நடக்கல முன்னாடி வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தர் இந்த பால்வாடி அங்கன்வாடியில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு எதாவது ஊசி போடுகிறது மாதம் மாதம் அதை செக் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கல கொரோனா போயிட்க்கு அப்புறோம் அப்புறோம் ஒரு மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் அந்த கவர்மெண்ட் சைடுலேருந்து பஞ்சாயத்து சைடுலேருந்து வந்து இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணியெல்லாம் இது பண்ணுறது பின்னாடி தண்ணி கட்டி நடந்தால் அதலாம் செக் பண்ணுறது அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து வந்து செக் பண்ணுறாங்க ஆனால் அது மட்டும் பண்ணுறாங்க விழிப்புணர்வு செய்கிறதே இல்லை மற்ற ஏரியா சைடுலல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது வந்து எங்கள் ஊரு சைடில் இல்லை கவர்மெண்ட் சைடுலருந்து அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அந்த மாதிரி விழிப்புணர்வு வைக்கலாம் நம்மளோட ஊர் சைடடில் உள்ள நோயை பற்றி அவங்களுக்கு எதாவது ஒரு நாலேஜ் தெரியும் அந்த நாலேஜ் தெரிஞ்சிச்சுனா அவங்க அதுக்கு ஏற்றாப்ல அவங்க ஒரு ப்ரிகாசனாக இருப்பாங்க ப்ரிகாசனாக இருந்தால் கொஞ்சம் அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அதோட நாலேஜிம் அவங்க அரசு சைடுலேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்